கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சிக்குனு நிறையா உணவு இருக்குது எல்லா உணவும் நல்லா தான் இருக்கும் கள்ளக்குறிச்சியில் ஆனால் எஸ்பெஷலாக இருக்குனாக்கால் பிரியாணி நல்லா இருக்கும் சில்லி பீஃப் சில்லி சிக்கன் சில்லி ஃபிஷ் ஃப்ரை இது நல்லா இருக்கும் அப்புறம் கள்ளக்குறிச்சி வந்து கரும்புக்கு பேர் போன மாவட்டம் ஏன்னால் தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தேழு கரும்பு ஆலைகள் தான் இருக்குது அதில் வந்து ஒன்பது கரும்பு ஆலைகள் வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்குது அதிகம் தமிழ்நாட்டில் அதிகம் கரும்பு ஆலைகள் உள்ள மாவட்டம் இதுதான் கள்ளக்குறிச்சி தான் அதே போல் இப்போ நடந்த ஆல் கரும்பு ஆலைகள் அதில் ஒரு காம்படேஷன் மாதிரி வைப்பாங்க அதில் முதலிடம் பிடிச்சது தமிழ்நாடு தான் சீ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது கச்சிராயபாளையத்தில் இருக்க ஒரு அரிசி சுகர் மில் தான் இங்கே வந்தால் எங்கே போய் ச சாப்பாடு மேக்சிமம் நல்லா இருக்குனாக்கால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேள துருவத்தில் நல்லா இருக்கும் அதை விட்டால் ஏக்கட்டி ஏக்கட்டி ஸ்கூல் பக்கத்தில் நல்லா இருக்கும் பிரியாணி கடை நிறையா கள்ளக்குறிச்சி பற்றி சொல்லிகிட்டே போகலாம் அதுவும் கலாச்சாரம்னால் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி தான் ஸ்லாங்கு எல்லாம் ஒரே மாதிரி கபடி விளையாடுவாங்க புட் பால் விளையாடுவாங்க கேரமு எல்லாம் பயங்கரமாக விளையாடுவானுங்க